நான் வந்து சமையல் வே போட்டியில் கலந்து கொண்டு இருக்கேன் எனக்கு வந்து கிராமத்து சமையல் ரொம்ப பிடிக்கும் பார்த்திங்கன்னா கிராமத்தில் மீன் குழம்பு வைக்கறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சைப்பயிர் போட்டு மட்டன் குழம்பு வைக்கறது அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் இப்போ கிடையாது முன்னாடி போட்டிருக்கேன் பார்த்திங்கன்னா குழம்பு வந்து அதாவது உடம்பை பாதிக்காமல் எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக சமைக்க முடியுமோ அந்தமாதிரி சமையல்தான் வீடியோக்கள் போட்டிருக்கேன் முருங்கைக்கீரை சமைக்கிறது எப்படி கிராமத்தில் எப்படி சமைப்பாங்க அந்தமாதிரிதான் வீடியோ போட்டிருக்கேன் எனக்கு அது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம மற்றவங்களோட ஷேர் பண்ணுறது எப்போவுமே நல்ல விஷயம்தான்